நான் கேமரா பயன்படுத்தி ரீல்ஸ் ஷார்ட்ஸ் வந்து படம் ஆக்குகிறேன் படம் ஆக்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வீடியோன்னு இருக் வீடியோன்னு ஒருத்தரை வந்து ஃபோட்டோவில் இருந்து இது வீடியோவாக கன்வெர்ட் ஆகும் வீடியோவாக கன்வெர்ட் ஆனால் ஃப்ரேம் பர் செகண்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ரேம் பர் செகண்ட்டில் தான் அது வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ வந்து வீடு ஃபோட்டோவை வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அதனால் அது வந்து வீடியோவாக நம்மளுக்கு தெரியுது அது எப்படின்னா தேர்ட்டி ஃப்ரேம்னா தேர்ட்டி ஃபோட்டோ வந்து அது உள்ள இருக்கும் அது அம்மா சிக்ட்டி ஃப்ரேம் பர் செகண்டுன்னு சொல்லுவோம் சிக்ட்டி ஃபேம் செக செகண்டுன்னா சிக்ட்டி ஃபோட்டோஸ் உள்ள இருக்கும் ஒன் டொண்ட்டி ஃப்ரேம் பர் செகண்டுன்னு சொல்லுவாங்க ஒன் டொண்ட்டி ஃப்ரேம் பர் செகண்ட்னா ஒன் டொண்ட்டி ஃபோட்டோஸ் வந்து அது உள்ள இருக்கும் அதெல்லாமே நம்மளுக்கு வந்து எப்படி தெரியுன்னா ஃபோட்டோவை தான் வந்து நம்மளுக்கு வந்து வீடியோவாக தெரியும் அதனால தான் நம்ம பார்க்கும்போது அது வீடியோவாக நம்மளுக்கு தெரியுது அது எல்லாத்துலையும் பார்த்தீனா ஒரு ஃப்ரேம் இருக்கும் அந்த ஃப்ரேம் உள்ள தான் அதை வந்து வீடியோவாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுது அதில் தான் சென்சாரில் போயி கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு வந்து வீடியோவாக ரெக்கார்ட் ஆகி நம்மளுக்கு வந்து அது பார்க்கறத்துக்கு ஃபோட்டோ வந்து கன்வெர்ட் ஆகி இது வீடியோவாக நம்மளுக்கு தெரியும் இது தான் வந்து ஃபோட்டோவில் இருந்து புகைப்படம் எடுத் எடுக்கிறத்த வந்து வீடியோவாக கன்வெர்ட் ஆக்கி நம்மளுக்கு தெரியுது அது தான் அந்த ஆப்ஷன் இருக்கும் அது தான் ஃப்ரேம் பர் செகண்டுன்னு சொல்லுவாங்க ஃப்ரேம்னா ஃப்ரேம்ஸு பர்ரு செகண்டுக்கு ஃப்ரேம்னா அதை வந்து இதோ இது ஃப்ரேம் பர் செகண்ட்னா இருபது இருக்கும் முப்பது முப்பது இருக்கும் நாற்பது நாற்பது இருக்கும் அறுபது இருக்கும் அதுக்கப்பறம் நூற்றி இருபது அதுக்கப்பறம் எட்நூத்தி ஆறும்மா அடிக்கிட்டு போயினே இருக் சினிமாத்துறையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பர் செகண்டு வந்து அதிகமாக வச்சிருப்பாங்க ஏன்னா ஸ்லோ மோஷன் அதுக்காக அதுக்கப்பறம் நிறைய வந்து ஃப்ரேம்ஸ் வந்து ஃபோட்டோஸாக அடிக்கிறது இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்க்கறத்துக்கு வந்து ஸ்லோ மோஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோ மோஷன் செய்கிறதுனால அதுக்காக குவாலிட்டி நல்லாவும் இருக்கும் அதனால வந்து ஃபோட்டோ வந்து அது வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி அவங்க கொடுக்கறத்தால அது வீடியோவாக வெளில் வருது